ஆசியா ஜுவல்லரா நாங்கள் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் ஆன்லைனில் ஒரு ஜுவல்லர் ஜுவல்ஸ் பார்த்தோம் அதேமாரி நீங்கள் கோல்டில் செஞ்சு கொடுப்பீங்களா ஒரு எங்களுக்கு ஒரு பதினைஞ்சு பவுனில் வேணும் எப்ப எப்ப எத்தனை நாள் நீங்கள் எத்தனை நாள் எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜண்ட்டாக தான் வேணும் உங்கள் எத்தனை நாள் ஆகும் செய்ய இல்லை எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேணும் ஒரு ஃபைவ் டேஸில் ம் சரி ஓகே நாங்கள் சொல்கிற நாங்கள் சொல்கிற டிசைனில் தான் வேணும் நீங்கள் செய்யக்கூடாது நாங்கள் சொன்ன டிசைனில் நீங்கள் செஞ்சு கொடுங்க அதுவும் ஃபைவ் டேஸில் வேணும் ஆ அப்புறம் வந்து வீட்லேயே நீங்கள் வந்து தந்துடுவீங்களா இல்லை நாங்கள் வரணுமா ஆ ஓகே எவ்வளோ வரும் அமௌண்ட்டு ம் சரி சொல் ஆ ஓகே நாங்கள் ஆ சரி ஓகே இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கா சரி ஓக் இல்லை இது வாட்ஸ்அப் நம்பர் தானே பேசுகிறது ஆ இந்த நம்பருக்கே நாங்கள் சரி ஓகே நாங்கள் இந்த நம்பருக்கு நாங்கள் சொல்கிறோம் ஆன்லைனில் பார்த்த டிசைன் நாங்கள் அனுப்புகிறோம் அப்புறம் நாங்கள் இந்த நம்பர் ஜிபேவில் இருக்கா சரி ஓகே தேங்க்யூ